தமிழ்மொழிக்கு ஈடு இணை வேற எந்தமொழியுமே கிடையாது யாருக்கு எந்தமொழி பெருசாக இருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழ்மொழி ரொம்பவே முக்கியமான ஒரு இது நம்மளோட தாய்மொழியும் தமிழ்தான் அதை வந்துட்டு கவிதையில் வந்துட்டு அந்த தமிழுக்கு தமிழ் எழுத்துக்களுக்கு இருக்கிற அர்த்தங்கள் எவ்வ எவ்வளோ பெருசு தெரியுமா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா ஒரு கவிதை சொல்கிறேன் அப்பாவை பற்றின ஒரு கவிதை ஓய்வறியாச் சூரியன் ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் நாயகன் கண் கலங்கி பார்த்ததில்லை எங்களை கண் கலங்க விட்டதில்லை தாய்கூட என்றாவது ஒருநாள் சொல்லிக்காட்டி விடுவாள் பத்துமாதம் சுமந்த கதையை ஆயிசுக்கும் அலுத்துக்கொள்ளாதவர் அப்பா இப்படியெல்லாம் அ ஒரு அப்பான்ற ஒரு அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அவர் வாழ்நாள்ல பண்ணுற விஷயத்தையெல்லாம் ஒரு எட்டு அடி லைன் எட்டு அடியில அவ்வளோ அழகாக சொல்லமுடியும் அவ்வளோ அழகாக கவிதை எழுத முடியும்னா தமிழ்மொழியில மட்டுந்தாங்க எழுத முடியும் தமிழ்மொழியை தமிழ்மொழியில இருக்கிற இலக்கியம் இலக்கணத்தெலாம் தொகுத்து வழங்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் தமிழ்மொழிக்கு ஈடு இணை வேற எந்த மொழியும் இல்லை தமிழ்மொழி என்னோடய தாய்மொழியினு சொல்லிக்கிறதில் நான் அவ்வளோ பெருமை அடைகிறேன்